ஹலோ ஆ கிர்த்திகா மா ஆ இது உரோம் ஆ பூச்சிக்கொல்லி மருந்து ரெண்டாவது விதைகள் கம்பு சோளம் பருத்தி வெதை இதெல்லாம் போன வாட்டி வாங்கினப்போ ரொம்போ நல்லா இருந்துச்சு அதுதான் இப்போ அந்த மாரியான வெதை இருக்குங்களா இல்லை நாட்டு வெதை இல்லை ஹைப்ரெட்டு வெதை எந்த வெதை இருக்குதுங்கம்மா

இல்லை எனக்கு நாட்டு வெதை தான் வேணும் அதுதான் இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டேன் சோளம் பருத்தி அந்த மாதிரி பரங்கிக்காய் வெதை நாட்டு நாட்டு பரங்கி வெதை பூசணி வந்து நாட்டு பரங்கி பூசணி இது மாதிரி வேணும் இருக்குதுங்களா ஆ ஆ அது மாதிரி உரமும் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அதுக்காக உரமும் வேணும் உரோம் இருக்குதுங்களா ஆ சரிங்கம்மா ரேட்டு என்ன ரேட்டுங்கம்மா என்ன வெலை ஆ சரிங்கம்மா ஆ விதைங்களாம் என்ன ரேட்டுங்க விதைங்களாம் என்ன ரேட்டுங்க சரிங்க தேங்க்ஸ் ஆ நான் நேர்லையே வந்து வாங்கிக்கிறேன்மா தேங்க்ஸ்மா ஆ வச்சுருங்க ஓகே